அலோ நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஆனால் அன்னை மரியாலினுடைய பாடல்களை நான் கேசட்டில் கூட நான் பாடிருக்கிறேன் இரண்டாவது இஸ்லாமிய பாடல்கள் நாகூர் அனிபா பா பாடல் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அந்த மாதிரி பாடல்களை நான் பல மேடை கச்சேரிங்களில் கூடம் பாடி இருக்கிறேன் பஜனை இறப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பானது நாங்கள் இறப்பினும்போது நாங்கள் பஜனைக்குலாம் போவோம் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்குலாம் போவோம் எனக்கு மதம் என்பது அப்பாற்பட்டது காரணம் நான் மனிதன் இறைவன் தான என்ன படைச்சான் என்ன முருகன் படைச்சானா ப்ரம்மா படைடச்சானா ஏசு படைச்சாரா அல்லா படைச்சாரான்றது எனக்கு முக்கியம் கிடையாது உனக்கு புடித்த தெய்வத்தை நீ வேண்டிகிட்டு போ அன்னன்னைக்கு தொடர்புகொள்ள அன்னன்னைக்கு இறைவன் நம்மளுக்கு நிறைவாய் செய்வார் இதுதான் மதங்களினுடைய தொடர்பான வார்த்தைகள் மதம் நீங்களாக நானா பார்த்தது வந்தது அல்ல மனிதருக்குள் மனிதர்கள் மனிதருக்குள் மனிதர்கள் பிரிப்பது தான் மதங்களினுடைய தொடர்பு அல்ல ஏன்பா நீ முருகரை கும்புடுறியா கும்புட்டுக்கப்பா நான் ஏசுவை கும்புடுறனா நான் கும்பிட்டுக்கறம்பா நான் மாதாவை கும்புடுறனா நான் கும்பிட்டுக்கிறம்பா அப்படி என்று போக உனக்கு நிச்சயம் இறைவனுடைய அருள் ஆசிரும் நிறைவும் கண்டிப்பாக உண்டு